ம் ஹலோ ஆ மீன் கடை தாங்க ஆ

என்னென்னா மீன் கிடைக்கும்ன்னா கெண்டை கெண்டைதான் முக்கியமாக இருக்குது அப்புறம் அயிலை மீன் கிடைக்கும் ஆரா மீன் கிடைக்கும் கொறவ கிடைக்கும் இந்த மழை டைமில்வந்து கெண்டை மீன்தான் அதிகமாக கிடைக்கும் மிச்ச டைமில் வந்து கெளுத்தி மீன் உளுக இந்த பல மீனுகள்லாம் கிடைக்கும் ஆரா மீனுலாம் கிடைக்கும் பெரிய மீனெல்லாம் இங்கே கிடைக்கும் கெண்டை மீன் ஒரு கிலோ வந்து ஐம்பதுருவா நூறுபா இப்படி பல விதத்துல இருக்குது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் இருபது கிலோ பத்துக்கிலோ இப்படி அனுப்பிச்சிடுவோம் கெளுத்தி வந்து அவ எழுவத்தி அஞ்சிருபா கெளுத்தி ஆ நாங்களே அதை பண்ணி கொடுத்துருவோம் அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் அது நூறுபா விக்கு அதுக்குதான் தனிக்காசு தான் அதுக்கு அஞ்சிருபா பத்துருபா செலவாகுங்க ஆ அதுதான் இருக்குதுங்க ஆ ஆ ஆ உங்களுக்கு என்ன என்ன வேணும் சார் ஆ அதுக்கு என்ன மீன் சாப்பிட்ணும் அதுதான் அதுக்கு சொன்னிங்கன்னால் அதுமாதிரி மீன் இருக்குது கண்ணுக்கு வந்து இது கு ஆரா மீன் சாப்பிட்ணும் அது கொழுப்புள்ள மீன் கெளுத்தி மீன் சாப்பிட்லாம் இதுக்கு கண்ணுக்கு வெளிச்சத்துக்கெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்கும் பிள்ளைங்க குலந்தைங்கள்லாம் சாப்பிட கொறவ மீன் தான் அதில் வந்து கெண்டை இருக்குதுல்ல பெரியக்கெண்டை அது வந்து வௌவ்வால்லாம் கொடுக்கலாம் வௌவ்வால் மீன் தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது எலும்பு இல்லாத மீன் வௌவ்வால் ஆரா ஆ சரிங்க ஆ சரிங்க